இப்போலாம் பேப்பரில் பார்த்தீன்னா சிறுகுறு தொழிலுக்கான நிதி நி கட்டுரைகள்லாம் வரமாட்டேங்குது ஏன் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதலாம் வந்தால் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் சிலப்பேருலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னசின்ன பிஸ்னஸு ஸ்மால் ஹெல்ப்பு ஸ்மால் ஹெல்ப் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணனும்னு தெரியலை அதுக்கு எப்படி நிதியெல்லாம் அரேஞ்ச்மென்ட் பண்ணனும் அப்படின்றதும் தெரியலை சிலசிலப் பேர் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பனவெல்லத்துலேயிருந்து பனம்மரத்துலேருந்து பனங்க இதுலேருந்து பனவெல்லம் தயாரிக்கிறது அதுக்கு அப்புறம் பார்த்தீன்னா கரும்புலேருந்து அந்த சுகர் எப்படி தயாரிக்கிறது அதே மாதிரி பார்த்தீன்னா கரும்பு அந்த எத்தனால் எப்படி தயாரிக்கிறது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்பறம் எலும்மிச்சம்பழம் ஊறுகாய் எப்படி தயாரிக்கிறது இந்த மாதிரி விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எப்படி அதில் வந்து புதுசாக டெவலப் பண்ணுறதுக்கான இது இந்த சொலியூஷன்ஸ்லாம் எப்படி கண்டுப்பிடிக்கிறது வந்து எப்படி வெளியே வரது அதுக்கான நிதி எப்படி வந்து திரட்டனும் அப்படின்றது யாருக்கும் சரியாக தெரியல அந்தமாதிரியான கட்டுரைகள் வந்து நியூஸ் பேப்பரில் வந்துச்சு அப்படின்னா நிறையாப்பேரு அதுலேருந்து பாப படிச்சு நிறையாப்பேரு என்ன பண்ணுவாங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் அதைப் படித்து பயன் பெறுவதுக்கும் கரெக்ட்டாயிருக்கும்